அண்ணா தினேஷ் பேசறேண்ணா நல்லாயிருக்கேன் நீங்க நல்லாயிருக்கிங்களா ஆமா நம்ம வண்டி ஒன்று புதுசாக எடுத்துருக்கேன் ஆமா எதுவும் லாங் டிரைவ் எதுவும் போகவே இல்லை இப்பனா இப்பதான் ஒரு மாசம்தான் ஆகுது ஆமா லாங் டிரைவ் எதுவும் போகல அதான் திருச்சி போகலா அப்படினு இருக்கேன் புது ஞாயித்து கிழம புதுக்கோட்டையிலேந்து ஒரு ஆறு மணி போல் திருச்சி போகலானு இருக்கேன் கல்லணைக்கு கூட போகலா வாங்க கூட அதுக்குதான் போன் அடிச்சேன் போய்ட்டு கல்லணையில் ஒரு குளியலை போட்டு அப்படியே மதியம் காலைல சாப்பாடு சாப்பிட்டுட்டு மதியானமாக நம்ம உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு அங்கே போ போனோம்னா போய்ட்டு ஒரு பூஜையை போட்டு வந்துடலாம் ஆமா வண்டியிலேயே போயிருவோம் அதான் எப்படி டைம்மிங்கு எப்புடி கிளம்புறது எங்கே போனால் எப்போ என்னென்ன பண்ணலாங்கிறது உங்களுக்கு தானே தெரியும் அதுக்குதான் அடிச்சே

சரி

ஆமா ஆமா ஆமா அதுக்குள்ளயே போவோம்

ஆ ஆமா சரி

ஆ

சரி சரி ஆ சரி

ஓகே ஓகே கன்ஃபார்மா போறோம்ணா ஆ எல்லாம் இருக்கு ஆ ஓரு எல்மெட் கொடுத்துருக்காங்க ஆஃபரில் கொடுத்துருக்காங்க

ஓகே ஆ சரி போவோம் ஆ ரைட்டு